மதங்களை ஆதரிக்கும் முக்கிய ஸ்தலங்கள் அப்படினா இப்போ ஹிந்துனா அவங்க கோயிலுக்கு போவாங்க குழந்தையிலேருந்தே அம்மா அப்பா கோயிலுக்கு போய் போய் அந்த குழந்தைய பழக்கப்படுத்தும் போது அந்த குழந்த இது தான் நம்ம கடவுள்னு மனசார ஃபிக்ஸ் ஆயிடுது ஸோ அது வளர்ந்து வரப்போ இது தான் நம்ம கடவுள்னு அவங்க ஒரு மனநிலையிலையே வளர்கிறாங்க அதேமாதிரி ஹிந்துக்கு நிறைய கோயில்கள் இருக்குது சிவன் கோயில் முருகன் கோயில் அம்மன் கோயில் மாரியம்மா நிறையா இருக்குது முஸ்லீமுக்குனால் மசூதி இருக்குது அவங்க குழந்தையில இருந்தே மா மசூதிக்கு போய் பிரேயர் பண்ணிவிட்டு வருவாங்க அவர்களும் அவங்க சின்ன வயசுலேருந்து இது தான் நம்ம கடவுள்னு வழிபடும் போது அது தான் நம்ம கடவுள்னு அவங்க ஃபிக்ஸ் ஆயிடறாங்க இது எப்படி வளருது அப்படினா இப்போ முஸ்லீமுக்குனு ஒரு சங்கம் வச்சு அவங்க குழந்தைகள ஃப்ரீயாக படிக்க வைப்பாங்க ஸோ ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி ரோட்டரி கிளப் மாதிரியெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களோடய மதத்தினருக்கு ஸோ அப்படி வ வரும்போது வம்சா வழியாக நம்ம மதத்தில் இருக்கிறவங்களும் நமக்கு ஆதரிக்கிறாங்க நம்ம இதிலயே கண்ட்டினியூ பண்ணனும்கிற ஒரு எண்ணமும் அவர்களுக்கு இருக்கும் ஹிந்து பார்த்திங்கனா ஹிந்து முண்ணணி கட்சிகள்னெலாம் இருக்குது ஸோ ஹிந்துக்களை ஆதரிக்கிறமாதிரி அவங்களை ஊக்குவிக்கிறமாதிரி இந்தமாதிரி சில அமைப்புகள்லாம் தங்களோடய மக்கள வேறு இனத்துக்கு போக வழியில்லாம விருப்பப்பட்டு அவங்களாவும் இருக்காங்க இவங்களால முடிஞ்ச உதவியும் செய்கிறாங்க